வணக்கம் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் எது சிறந்தது என்று பார்த்தா நமக்கு வந்து அரசு வந்து நமக்கு வந்து முன் முன்னுரிமை அளிக்குது ஏன்னால் அது நமக்கு வந்து நம்ம அந்த இதில் வந்து அந்த ஆப்ஷனில் போயிட்டாலே நமக்கு வந்து பர்மனென்ட்டு வேலை தான் அதனால் நமக்கு தனி தனியாரில் நமக்கு வந்து அந்தளவுக்கு பங்கீடு கிடையாது அரசு இதில் வந்து பங்கீடுருக்குது ஏனால் ஒவ்வொரு தொழிலும் நமக்கு வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது ஆனால் கவர்மெண்ட்டு வேலை வந்து என்றைக்குமே நிரந்தரம் அதனால் அந்த அரசு தொழில நம்ம வந்து கைக்கொள்வது கொஞ்சம் நமக்கு பெட்ரு தான் அதனால் அரசு வேலையை எல்லோரும் தேர்ந்தெடுத்து கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கலாம் ஏனால் அரசு வேலை அரசு தொழில் வந்து இ இன்றைக்காணாட்டி என்றைக்கா இருந்தாலும் நமக்கு கை கொடுக்கும் இல்லை வேறு நமக்கு வேறு ரிட்டயர் ஆனாலும் பென்ஷன் வேறு வரும் தனியார் தொழில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு அரசு தொழிலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக் அதுக்குரிய தொழில மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏனால் அரசு தொழில் நமக்கு அவ்வளோ முக்கியம் நம்ப வீட்டில் ஒவ்வொருத்தரும் படிக்க வைக்கிறதே அரசு தொழில் போவாங்கன்று தான் ஆனால் நம்ப அரசே அரசு தொழிலுக்கு போவதுதான் நமக்கு பெட்ருன்னு தோணுது நீங்கள் அரசு துறையில் வேலை செய்வது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஊழல் எதுவும் அரசு தொழில்ல இருக்காது ஏன்னால் மு முழுக்க முழுக்க எல்லாம் கவர்மெண்ட்டு அப்ரூவ்டு பெற்று தான் நம்ப இது பண்ணுவோம்